இந்திய நாட்டினுடைய கலைனுடைய நுட்பங்களை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் கலைநயங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்தது அதில் பிரமிக்க வைக்க வ வைக்கக்கூடிய கலையின் சிற்பம் சொல்லலாம் அந்த சிற்பக்கலையை யாரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு இருக்கும் ஆகையால் யாரும் அதை பார்க்காமல் சென்று விட மாட்டார்கள் ஏனால் அந்தளவுக்கு அந்த கலையினுடைய நுட்பமானது ஆச்சரியத்திற்குரியது பேர்க்கு இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு கலை என்பது அது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அந்த வெளிப்படைத்தன்மையை இருக்க வேண்டுமானால் நம்மளோடய கலை அடுத்த நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடுத்த நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு முயற்சி தான் டூரிசம் என்கின்ற சுட் சுற்றுலாத்தலம் ஆக இருக்கிறது அயல்நாட்டவர்கள் உ வந்து பார்த்து சுற்றிப்பார்த்து கலையின் விவரங்களை கேட்டறிந்து செல்கின்றனர் அந்த கலையை வியக்கவைக்கும் அளவிற்கு இருக்கும் ஆகையால் அந்த கலையை பற்றி பிரமிக்க வைக்கும் அளவிற்கு உள்ள கலை கலைஞர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அதை வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டுமானால் அயல்நாட்டவர் இங்கே வந்து சென்றால் மட்டுமே நம்மளுடைய கலையின் முக்கியத்துவம் தெரிய வரும் இவ்வாறாக நம் நாட்டிற்கு கலையை வந்து ஒரு மகுடம் மணிமகுடம் என்று சொல்வார்கள் அந்த மணிமகுடம் கிடைக்க வேண்டும் என்றால் அயல் நாட்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்களது ஒரு பார்வைக்கு வைத்தால் தான் கலையினுடைய அர்த்தம் தெரிய வரும் இவ்வாறாக மாநிலத்தினுடைய இருக் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தினுடைய கலைகளை எல்லாம் அயல்நாட்டவருக்கு காமிக்க வேண்டும் அப்படி காண்பித்தால் தான் நம்முடைய கலைநயம் வெளி உலகத்திற்கு தெரிய வரும்